வணக்கங்க நல்லாருக்கிறீங்களா நல்லா இருக்கறங்க இங்கே பக்கத்தில் பங்கஜம் அம்மா வந்து சொல்லிஇருந்தாங்க நீங்கள் ஹவுஸ் ப்ரோக்கராக இருக்கறீங்கன்னுட்டு அது அது தாங்க அங்கே நாங்கள் பீமா டெக்ஸ்டைல் இந்தியாவில தான் ஒர்க் பண்ணியிட்டுக்கிறங்க அங்கே அது பக்கத்தில் வந்து ஒரு எ ஒரு ஒன் பிஹெச்கே வீடு ஒன்று வேணுங்க ஒரு நல்லா கார் வசதி காரெல்லாம் நிறுத்துற மாதிரி ஒரு வசதிக்குண்டான உள்ள ஒரு வீடாக வேணுங்க ஆ ஆ ஆ எவ் எத்தனை நாள் ஆகுங்க பக்கத்தில் இப்போதிக்கு எதாச்சு இருக்குதுங்களா கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுதுங்க சரி சரி ஓகே ஓகே இப்போ நிலவரம் எப்படி போயிட்ருக்குங்க வாடகையெல்லாம் அந்த ஏரியாவிலலாம் எவ்வளோ எப்படி இருக்குதுங்க அந்த சூலூர் ஏரியாகுள்ளே சரி சரிங்க மாசத்துக்கு ஆ மாசத்துக்கு ஏழ்ரூவா வந்துருங்க சரி சரிங்க சரி சரிங்க சரி இல்லை நமக்கு ஒரு பெட்ரூமே போதுங்க அதுவே ஜாஸ்தி தாங்க ஆமாம்ங்க வீட்டில் எங்கள் இப்போதிக்கு நானும் எ என்னோட ஹஸ்பண்ட் தாங்க அது மட்டும்தாங்க குழந்தைங்க ஒன்று இருக்குது அப்படிங்க அது ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கறாப்பிடிங்க ஹாஸ்டல் தாங்க அதனால் பிரச்சனை இல்லைங்க சரி நம்ம அதற்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் வேலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிலாம் அப்படின் தான் கேட்கறேன் கேட்டங்க

ஆ பல்லடமில் இந்த அந்த ஏரியாவில எதுவாக இருந்தாலும் ஓகேங்க ஆ அவரு பல்லடத்தில் தான் இருக்கறாங்க பல்லடத்தில் தான் ஒர்க் கம்பெனி வேலை செஞ்சிட்டுருக்கறாருங்க அவரு பனியன் கம்பெனிங்க வே ஆ சூலூர் பல்லடம் இந்த ரெண்டும் ஓகேங்க நம்மளுக்கு அமௌண்ட்டு மட்டும் ஒரு ஏழ்ருவாய்க்குள்ளே வர மாதிரி பாத்தீங்கனா கொஞ்சம் சவுரியமாக இருக்குங்க அதுக்கு மீறி போனா தான் கொஞ்சம் பட்ஜெட்டும் அவ்வளோ போயிருங்க அதனால தான் சரி எப்படின் பார்த்துட்டு சரி சரிங்க இப்போதிக்கு கைவசமே இருக்குதுங்களா சரி சரிங்க அஞ்சு மாதத்துக்கு இப்போ ஏன் சரி சரிங்க இப்போ சரி சரி ஓகே சரி பார்க்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போதைக்கு கொஞ்சம் அவசரமாக தேவைப்பட்ற மீட்டிங் தான் சரி கே சொல்லி வச்சங்காட்டி சொன்னாய்ங்க பாருங்கள் நான் எனக்கு இப்போ இப்போதிக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு அரை மணிநேரத்துல வர முடிஞ்சா வந்துடுறேங்க ஆ நான் இன்னும் ஒரு அரை மணிநேரத்துல வந்துருவங்க கொஞ்சம் லஞ்ச்பிரேக் இருக்குங்க நான் வந்துடுறேங்க மா மத் சரிங்க நான் இன்னும் ஒரு அரை மணிநேரத்துல மல்லி மில்லு நம்ம வரைங்க அங்கேயேங்க சு பல்லடத்துக்கு வந்துடுறேங்க டேரக்டாங்க ஆ என்னங்க ஆ

சரிங்க ஆ சரிங்க சரிங்க நான் வீட்டுக்காரோட வந்தடுறங்க என்னன்னு பார்த்துட்டு அப்போ ஒட்டுக்க முடிவு பண்ணிர்லாங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க ஓ அப்படிங்களா சரிங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நீங்கள் அலி ஆத்திர அவசரத்துக்கு நீண்ட உதவி பண்ணுறீங்க அதனால ஒன்றும் தப்பில்லைங்க ஒன்றும் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் ச சரிங்க சரி ஆ சரிங்க ஆ சரிங்க பல்லடத்துக்கு டேரக்டா வந்துட்டு வீட்டுக்காரோட வந்துடுறேங்க வந்துவிட்டு அப்புறம் கையோட பார்த்துர்லாங்க ஆ சரிங்க சரி போயிவிட்டு வர்ட்டுங்களா சரிங்க